மின்சாரத்தால் இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு தான் இன்னும் வந்துட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் குழந்தைகள் தான் அதிகளவில் வந்து பாதிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து நம்ம கீழே எதுவும் மின்சாரம் சார்ந்த சாதனங்கள் அல்லது மின்சார இணைப்பு குழந்தைகளுக்கு எட்டுற மாதிரியே வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்ன்னா அது வந்து அவங்களுக்கு ஆபத்து தான் குழந்தைகள் தெரியாம அந்த மின்கட்டைலயோ இல்லை பவர் கார்ட்லையோ கை வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து மின் இணைப்புகள் வந்து மேலே அவர்களுக்கு எட்டாத வகையில் தான் வைக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுங்க இதுதான் மின்சாரத்தால் ஏற்படும் சில ஆபத்துக்கள் சில ஆபத்துக்கள்ங்கிறதை விட ஒரு முக்கியமான ஆபத்துனே நம்ம சொல்லலாம் ஏன்னா குழந்தைகள் தானே அதிகளவில் பாதிக்கப்பட்றாங்க அதனால் தான் நான் இப்போ அதை சொல்ல வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மின் நம்ம ரோட்டில் நடந்துகிட்டு போயிட்டுருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா மின் கம்பிகள் தெரியாம அழுந் அறுந்து கீழே விழுந்து இருக்கும் அதை நம்ம பார்க்காமையுங் கூட கால் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரியும் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ மின் மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முதல்ல மின்தொடர்பில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு முதல்ல மின் தொடர்பில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களை வந்து நம்ம மீட்கலாம் மீட்டுவிட்டு அவங்களை வந்து அந்த ஆபத்துல இருந்து நம்மளும் அவங்களை விடுவிக்கலாம் அதுக்கப்புறம் மரத்தின் வழியாகதான் மின்சாரம் வந்து மரத்தின் வழியாக அந்த மின் கம்பிகள் போகுதான்னு பார்க்கணும் அதே சமயத்தில் நம்ம வேறு எந்த ஒரு வகையிலையும் நம்ம மின் தொடர்பில் இல்லைங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த ஆபத்துலருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம் அதாவது தண்ணியில் தான் வந்து மின்சாரம் வந்து விரைவில் பாயும் தன்மை கொண்டது மற்றும் இது கிரௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் தான் சீக்கிரமாக மின்சாரம் பாயும் இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம அதையெல்லாம் எல்லா இடத்துக்கும் இதை நம்ம சொ சொல்லி தரணும் இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று மின்சாரம் வந்து ஆபத்தான ஒன்னாக இருந்தாலும் அது நம்ம வா அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமானது அதை சொல்வதை விட தவிர்க்க முடியாத ஒன்றாகவே நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து மின்சாரம் இ வெஹிகிள்ன்னு ஒன்று லான்ச் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அந்த இ வெஹிகிளுக்குமே கரண்டு தேவைப்படுது அப்போ நம்ம பெட்ரோல் செலவு மிச்சம் அதே சமயம் நம்ம போய் வரதுக்கு ஏதுவாகவும் இருக்கும் நம்ம கட்டணம் இல்லாமையும் பயன்படுத்திக்கலாம் அது வந்து நமக்கு மிக முக்கியமானது ஒன்று தான் ஆனாலும் அதில் ஆபத்தும் இருக்குங்கிறதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம சரி சரி செய்யணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே நம்ம தொலைவில் தான் இருக்கணும் மின்சாரம் தொலைவில் இருந்தா மட்டும்தான் நம்ம மின்சாரத்துல இருந்து நம்மளை நாம காத்துக்க முடியும் அது தான் உண்மையும் கூட